ஹலோ ஓ எஸ் சார் எஸ் மேம் அதாவது நம்ம நம்ம ஸ்கூலில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸெலாம் நல்லா பிக்கப் பண்ணிக்கிறாங்களா எல்லாேரும் நல்லா படிக்கிறாங்களா புவராக பண்ணுறவங்களுக்கு நம்ம ட்யூஷன் அந்தமாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலாமா ஓ ஓ ஓகே மேம் இப்போது அதுமட்டும் உங்களுக்கு பண்ணால் போதுமா எக்ஸ்ட்ரா அது பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எதுவும் மேம்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கொடுக்குறதுக்கு ஏதாவது தேவைப்படுமா கண் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் இன்னும் ஒரு ஒன் வீக்கு ஒரு ஒன் வீக் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் நம்ம கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிடலாம் மேம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அது எடுத்து ஸ்டாஃப் எந்த எந்த சப்ஜெக்ட்க்கெலாம் ஸ்டாஃப் வேணுமோ நம்ம போட்டுருலாம் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ கண்டிப்பாக தேங்க் யூ